எனக்கு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப மிக பிடிச்ச விஷயம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைங்க அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டு எங்கள் அம்மா எல்லோருமே வந்துட்டு என்ன கேட்குறாங்க என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் சமைப்பேன் அப்புறம் நிறைய விஷயங்கள நான் நோட் பண்ணுவேன் என்ன சாப்பாடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு அது எவ்வளோ எந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த சமையலை உடனே அடிக்கடி செய்வேன் இதில் பார்த்தீங்கனா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்துட்டு எனக்கு சமையலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கள் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணுறது அப்புறம் செ அது ஒரு சில விஷியங் அதாவது என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இது எல்லாம் செய்வாங்க என்னுடைய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நான் வந்துட்டு அடிக்கடி செய்வேன் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நான் வந்து செஞ்சிக் கொடுப்பேன் மோஸ்ட்லி வந்து என் பிள்ளைங்க வந்துட்டு இட்லி தோசைன்னா ரொம்ப சா விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கனா எப்போவுமே வந்துட்டு ஏன் பிள்ளைங்க என்ன என்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா அம்மா எனக்கு இட்லி தோசை இது ரெண்டும் தான் அடிக்கடி வேணும் தக்காளி சாதம் வேணும் தக்காளி தொக்கு முக்கியமாக அது தான் வேணும் அப்படினு சொல்லி கேட்பாங்க எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கனா ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி எல்லோருக்குமே வந்து தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அடிக்கடி நாங்கள் தக்காளி சட்னி இட்லி தோசை இந்தமாதிரி ஐட்டம்ஸ் செய்வோம் அப்புறம் பார்த்தீங்கனா நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கனா மட்டன் ஃபிஷ்ஷு இதெலாம் வந்து அடிக்கடி செய்வாங்க செய்வோம் அதுலேயும் வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணும் போது என் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் பெரிய ஃபிஷ்ஷை தான் வந்து அவங்க விரும்புவாங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதை வாங்கி சமைத்து கொடுப்பேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சத சமைத்து கொடுக்குறோம் அவங்க அதை சந்தோசமாக விரும்பி சாப்பிடும் போது நான் ரொம்ப அதை பார்த்து ரொம்ப சந்தோசப்படுவேன்